ஆ ஹலோ துர்கா மேடம்மா ஆ குட் மார்னிங் மேம் நான் அம்சலதா டீச்சர் பேசுகிறேன் ஆ ஆ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மேம் ஆ நல்லாயிருக்கேன் மேம் மேம் நான் இப்போ வெக்கேஷனில் இருக்கேன் ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் டேட் இருக்குமுன்னு சொன்னிங்கன்னால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

பரவாயில்லை மேம் நோ ப்ராப்ளம் நீங்கள் ஜூன் டென்ட்த்து சொல்லிவிட்டீங்களே நான் இப்போவே கிளம்பி வந்துடுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மேம் நம்ம ஸ்கூல் பாலிசிஸெலாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா மேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு

ஓகே மேடம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எல்லா டீச்சர்ஸ்சுக்கும் கால் பண்ணி நம்மளுக்கு வந்து ரீஓப்பன் அன்றைக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் வைக்கிற மாதிரி இருக்காங்க ப்ரின்ஸ்பல் மேம் துர்கா மேம் சொன்னாங்க அதனால் நம்ம எல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு நாள் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேம் எல்லா டீச்சர்ஸையும் வர வச்சிட்டு நம்ம ஸ்கூல்

சரி மேம் மீட்டிங்கில் வந்து நம்ம என்னென்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரெக்ச்சர் எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் பசங்கள் லீவெல்லாம் நிறைய எடுக்கக்கூடாது ஏன்னால் ஆல்ரெடி நிறைய லீவ் விட்டுவிட்டாங்க இல்லைங்களா அதனால் ஹியர் ஆஃப்ட்டர் அந்த லீவெல்லாம் எடுக்காதமாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மெலாம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணும் ஸ்கூல் ஷூஸ்ஸு அப்புறம் அந்த ப்ரைமரி ஹையர் செகண்டரி அப்புறமேட்டு இவங்களும் வச்சுக்கலாம் நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட ஒன்று வச்சுக்கலாம் மேம்

நீங்கள் ஒரு மெசேஜ் மூலிமா எங்களை அதாவது டீச்சர்ஸ் மட்டும் நீங்கள் கன்ஸீடர் பண்ணாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எல்லா ஸ்டாஃப்புக்குமே நீங்கள் கூப்பிட்டு ஒரு ஓவராலாக ஒரு மீட்டிங் வச்சுங்கன்னாக்கூட நல்லாயிருக்கும் மேம் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்ஸும் ப ப்ரின்ஸ்பல் மேம் நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மற்றவங்க கோஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சொல்லி இது பண்ணீங்கன்னாலும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கேம்பஸ்ஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க மேம் மழையெல்லாம் பேஞ்சு இதுவாக இருக்குது நீங்கள் அதுக்கென்னு ஒவ்வொரு டீச்சர்ஸ்ஸோடய பர்ஃபாமென்ஸ்ஸை பார்த்துக்கூட கொஞ்சம் ப்ரோமோஷன்ஸ்ஸெல்லாம் பண்ணீங்கன்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம் ம் ம் ஆ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு டீச்சர்ஸ்ஸை டீச்சர்ஸ் அசோசியேஷங்ற மாதிரி பேரெண்ட்ஸ்சுக்குமே ஒரு தனியாக அசோசியேஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு ஹெட் எடுத்துக்கிட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பேரெண்ட்டும் வந்து டெய்லி இப்போ டீ நம்ம டீச்சரஸ்ஸை மீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு அவங்களோட இதில் மொத்தமாக பாஸ் பண்ணி அந்த ஹெட்டு மூலிமா நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம்ன்னால் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் அப்போ தான் நம்ம ஸ்கூலில் நம்ம எப்படி இம்ப்ரூமெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ம் ஓகே மேம் நீங்கள் இப்போ சொன்னமாதிரி நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு கால் பண்ணி நம்மளோடய ஜாயினிங் ஓப்பனிங் டேட்டை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கோஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டுட்றேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த பேரெண்ட்ஸில் எந்த பேரெண்ட் ரொம்ப எஜுகேடட்டாக ரொம்ப நம்மளுக்கு ஒபே பண்ணுறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே மேம் அதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பண்ணுறேன் மேம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் எல்லா டீச்சர்ஸ்சுக்கும் நான் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சரிங்க மேம் ஓகே மேம் இதை கேட்குதான் கால் பண்ணிணேன் ஓகே மேம் ம் மேம் ஓகே மேம்